எனக்கு ரொம்ப புடிச்ச விளையாட்டு வீரர் செஸ் விளையாட்டில் வீராங்கனி ஆனந்த் அவங்கள ஏன் எனக்கு பிடிக்கும் அப்படினா எனக்கு செஸ் விளையாடுறது ரொம்ப பிடிக்கும் அவங்க வந்து நல்லா விளையாண்டு நெறைய பரிசுகள்லாம் வாங்கிருக்கிறாங்க அதனால் அவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரோட சாதனை என்ன பிடிக்குனு கேட்டால் அவங்க அந்த செஸ் விளையாடுறதுல எப்படி இவ்வளோ அறிவாக இருக்கிறாங்க அப்படிங்கிறதுல ரொம்ப ஆர்வம் என்ன பிடிக்கும் அப்படினு பார்த்தா அவங்களோட மூளை செயல் அந்த செஸ் விளையாடும்போது அவங்க அதை விளையாடுறது அதலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்கள்ட்ட இருந்து என்ன கற்றுக்கணும் என்ன பிடிக்கும் ஏன் அப்படினு கேட்டால் எனக்கும் அவங்க மாதிரி நல்லா விளையாடணும் நிறைய இதில் பரிசு வாங்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது சின்ன வயசுலேருந்து அவங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச விளையாட்டு வீரர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்கள அதில் நிறைய சாதிக்கணும்னு நினைக்கிறேன் இந்த செஸ் விளையாட்டில் வந்து நிறைய சாதிக்கணும் என் பிள்ளைங்களுக்கும் நிறைய சொல்லித் தரணும் அவங்களும் அதில் கலந்துக்கணும் நான் நிறைய பேத்துக்கும் சொல்லிக் கொடுத்துருக்கேன் செஸ்ஸு நான் கற்றுக்கிட்டது ஒரு அண்ணங்கிட்ட கற்றுக்கிட்டேன் அதுக்கப்புறம் கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் நான் சின்ன வயசுலேயே அதாவது ஒரு பதினேழு வயசில் இருந்தே நான் இதை விளையாடுறேன் அவங்க சொல்லிக் கொடுத்தாங்க அதனால எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நானும் நிறைய பேத்துக்கு சொல்லிக் கொடுத்துருக்கேன் எங்கள் அக்கா பையனுக்கு கூட நான் சொல்லிக் கொடுத்துருக்கேன் அவன் நிறைய விளையாண்டுருக்கான் அப்புறம் எங்கள் ஃப்ரெண்டோட பொண்ணு அவங்களுக்கு நிறையா சொல்லிக் கொடுத்து ஸ்டேட் லெவல்லலாம் போய்ருக்குறாங்க அவங்களுக்கும் இந்த செஸ் விளையாடுவது நிறையா பயனுள்ளதாக இருந்துச்சு அதுக்கப்புறம் அவங்களோட சொந்தக்காரங்க அப்படி இப்படினு நான் சொல்லி சேர்த்து ஒரு பத்து பதினைஞ்சி பேர் இதை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டாங்க இப்போ எங்கள் வீட்லேயும் எங்கள் பிள்ளைங்களுக்கெல்லாம் நிறையா சொல்லிக் கொடுத்துருக்கேன் அவங்களும் அதை பற்றி விளையாடுவாங்க இந்தமாதிரி வெயில்களில் பள்ளி விடுமுறை நாட்களில் வீட்டில் இருக்கும்போது என் கூட விளையாட சொல்லி நான் கேட்பேன் இந்த விளையாட்டு விளையாடுறதுல எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த விளையாட்டு வந்து பார்த்திங்கன்னா விளையாடும் போது நல்லா மூளைக்கு நல்ல வேலை நல்ல வேலை நல்ல வேலைங்கிறத விட நல்லா இதை கத்துக்கிட்டோம்னா நெறைய நம்ம இன்ட்ரெஸ்டாக எல்லா வேலையும் நம்மளால செய்ய முடியும்